மகாத்மா காந்தி வ உ சி பெரியார் நேதாஜி நேரு சர்தா வல்லபாய் பட்டேல் கருணாநிதி ஸ்டாலின் ராணி லக்ஷ்மிபாய் பாலா கங்காதர் திலகர் சுபாஷ் சந்திரபோஸ் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் பேரடி ஜரனாஸ் சுப்பிரமணிய சிவா ராணி வேலு நாச்சியார் பகத்சிங் சாந்தி குடிய ராசு சரத் சந்திரபோஸ் சுதேஷ் சந்திரபோஸ் விநாயக்க தாமோதர் சவாகர் விஜய்காந்த் எம்ஜிஆர் மன்மோகன்சிங் இந்திராகாந்தி ராகுல்காந்தி நரேந்திரமோடி